இளம் விலங்குகளை நம்ம நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அதுக்கு வந்துட்டு கரெக்டான நேரத்தில் அவங்க அம்மாக்கிட்ட பால் கொடுக்கணும் அதை கரெக்டான நேரத்தில் நடக்க விடணும் அதை கரெக்டான நேரத்தில் எல்லா விஷயமும் பண்ணணும் அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை பெற வந்து நம்ம வந்து இந்த மாடு இனம் வரணும்னா அந்த கால் நடைகளுக்கு நம்ம கரெக்டான நேரத்தில் சாப்பாடை வச்சிட்டு தீனி வச்சிட்டு அதுக்கு சத்து இப்போ நம்ம சத்துக்கு சாப்பிட்ற மாதிரி அதுக்கு சத்தாக என்னென்ன வேணுமோ மா பருத்தி கொட்டை தீவனம் இது மாதிரி விஷயங்களெல்லாம் அதுக்கு வைக்கிம் போது அது அது உள்ளவுள்ள கரு அது உள்ளவுள்ள வில இளம் விலங்கும் நல்லா வளரும் இல்லையா ஸோ அதுக்கான அதை வச்சோம் அப்படினாலே இல்லை உள்ளவுள்ள இளம் கன்றும் நல்லா வளரும் ஸோ அது நல்லா வளர்ந்தாலே போதும் நமக்கு நான் வெளில வரும் போது நல்லா தான் வரும் அந்த மாதிரி நல்லா ப அதை நம்ம அந்த மாதிரி பராமரிக்கணும் என்ன எங்களிடம் உள்ள விலங்குகள் மாடு மட்டுந்தான் மாடு மட்டுந்தான் அப்பைலேயிருந்தே இருக்குது நம்ம சுற்றி பார்த்துருக்கோம் அப்படினா ஆடு பார்த்துருக்கோம் ஆடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆடு நாங்க பார்த்துருக்கோம் ஆடு வளர்க்க கொஞ்சம் பயம் அதனால நாங்க ஆடு வளர்க்கல பட் ஆடுமே அதுக்கு அது வளருற வரைக்கும் அதை அழகாக எடுத்து அதுக்கு தீவனம் வச்சு அது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அது அழகாக வளர்த்து எல்லாம் பண்ணி பண்ணினால் மட்டுந்தான் அது நல்லா வளரும் ஆடு நல்லா வளரும் கோழி இதெல்லாம் தெரியாது பட் இது ரெண்டு இது ரெண்டு மட்டும் எங்களுக்கு தெரியும் அதனால நான் சொல்கிறேன்